நான் அதிகமாக போக விரும்புற இடம்னு பார்த்தீங்கன்னா மலைச்சார்ந்த பகுதிகளுக்கு எனக்கு செல்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி அடர்ந்த காடுகள் இருக்கிற இடத்துக்கும் போகுறத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆள் நாட்கள் ஆள் நல் நடமாட்டம் வந்து குறைவாக இருக்கிற எடங்களில் வந்து அதிக நேரம் இப்போ செலவிடனுங்கிறது என்னோட ஆசையாக இருக்கும் எனவே நாங்கள் வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைச்சார்ந்த இடங்களுக்கு வந்து பயணங்கள் செல்வோம் இப்போ ஊட்டி கொடைக்கானல்கிறது வந்து எல்லாருமே போவாங்க அங்கேயும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரு மாதிரியே கூட்டம் கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து பெரிய ஒரு மாற்றம் இருக்காது நம்ம மனநிலையிலோ இல்லை அது நம்மளது எதிர்பார்ப்புகது அதேற்கு பதிலாக வந்து என்ன பண்ணணும் ஆட்கள் குறைவாக இருக்கிற இடங்கள்ல மலை பகுதிகள் நிறைய இருக்குது அந்தமாதிரி இருக்கிறத வந்து கண்டுபுடுச்சு போனோம்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக சொல்லனுன்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆன்மீக பயணமாக வெள்ளிங்கிரி மலைக்கு போயிருந்தேன் கோயம்பத்தூரில் இருக்கிறதுக்கு அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நடந்து நடந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கிட்டதட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நம்ம நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அந்த மலையில் உச்சிக்கு செல்லும் போதெலாம் பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்சத்தின் நம்ம உணரலாம் அப்படிங்கற அளவுக்கு இருக்கும் பிரபஞ்சம்ங்கிறது என்ன அப்படினு பார்த்திங்கன்னா ஆகாயம் வந்து நமக்கு பக்கத்திலே மிக அருகில் இருக்கிற மாதிரி இருக்கும் வேறு எந்த என்ன அலைகளும் நமக்கு வராது கொ நம்மளுடைய பணியை பற்றியோ இல்லை நண்பர்களை பற்றியோ எதுவுமே எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்ப வந்து ஒரு சிந்தனை இல்லாத நிலையில் வந்து இருக்கிறதுக்காக அது ரொம்ப அருமையான ஒரு இடமா இருக்கும் யார் யாருக்கெலாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி மலை சார்ந்த பயணங்களை மேற்கொண்டாங்கனா அவர்களோட மன அழுத்தம் குறைவதோடு உடலும் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது என்னோடய கருத்து